ஆ ஆ தம்பி நான் திருமுல்லை ராமர் கோயில் பக்கத்திலருந்து கூப்பிட்றேன் நீங்கள் பக்கத்தில் ஒரு கட்டடம் கட்டுயிருந்தீங்களே ஆ ஆ அவரு தான் நம்பர் கொடுத்தாரு எனக்கு இங்கே ஒரு தார் வீடு தார் வீட்டுக்கு மேலே வந்து ஒரு பத்துக்கு பன்னெண்டில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் கட்டணும்

ஆ படி இருக்குது அதெல்லாம் பிரச்சின இல்லை ஆமாம் ம் போதும் மேலே சும்மா ஹாஸ்பெட்டாஸ் போடுற மாதிரி தான் தகர சீட்டு போடுற மாதிரி ஆ ஆ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இல்லை டைல்ஸெலாம் வேண்டியதில்லை சும்மா காரை மட்டும் போட்டால் போதும்

ஆ ஆமாம் இல்லை இல்லை சாதாரண ஷீட்டு தான்

ஆ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கனால் ஒரு ரெண்டு நாளில் வந்திங்கனால் போதும் என்ன வேணும்னு சொன்னிங்கனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்பாடு ஆகிக்குவேன் ம் எவ்வளவு கல் வேணும் ஹாலோ பிளாக் கல்லில் தான் ஆலோ பிளாக் கல் அந்த சின்ன கல்லிலே பண்ணிக்கலாம் ஆமாம் அதிலயே பண்ணிக்கலாம் ம் ஆ சரி

ஆ சரி ஆ சரி என்ன ஒரு நீங்கள் வேகமாக பண்ணால் ஒரு மூணு நாளில் முடிஞ்சுரும் ஆனால் எனக்கு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் வந்து வேலை ஆளுங்கள் எத்தனை பேர் வருவீங்க சம்பளம் நான் எப்படி தரது என்ன கணக்கு ஆமாம் ம் ஆமாம் ஆ சரி நீங்கள் சம்பளம் ஆளுங்கள் நீங்களே சம்பளம் பேசுவீங்களா இல்லை நான் கொடுக்கணுமா அப்படியா ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ சரி ம்

சரிப்பா நீங்கள் நாளைக்கு நாளான்னிக்கு எதாவது ஃப்ரீயாக இருந்தீங்கனால் ஃபோன் பண்ணுங்க வந்து எல்லா ஏற் ஆ வா வா வந்தீங்கனால் வந்து பாருப்பா ஆ சரி சரிப்பா நீ வந்துட்டு கூப்பிட்டு சரி